நம்ம சூளகிரி ஊர் உள்ளே சென்ட்டு கணக்காவும் இருக்குது சதுர அடிலேயும் இருக்குது ஏக்கராக கணக்குலும் வேள்வி இருக்குது ஏக்கரா கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் போயிட்டு இருக்குது சென்ட்டு கணக்குன்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போயிட்டு இருக்குது ஸ்கொயர் பிட்னா நாலாயிரம் அஞ்சாயிரம் அதுவரைக்கும் போயிட்டு இருக்குது நேற்று வரைக்கும் அதே பகுதியில் நம்ம சூளகிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் வரைக்கும் போது நாங்கள் பண்ணுற தொழிலில் நம்மளுக்கு அதில் கமிஷனாக ரெண்டு பர்சன்ட் தருவாங்க நம்ம இந்த மாதிரி சூளகிரியில் வீடு வாடைகைக்கு கேட்குறாங்க எங்களை பற்றி வீடு வாடைகைக்கு பிடிச்சி தரோம் அதில் லீஸ்க்கும் கேட்குறாங்க லீஸ்க்கு பண்ணித்தறோங்க நாங்கள் லீஸ்க்கு பண்ணி தந்தாலும் நம்மளுக்கு ஏதோ கமிஷன் கொடுத்துடுவாங்க அதுலேயும் ஏக்கரா கணக்குன்னா முப்பது நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் போது நம்ம ஊர் பக்கமாக கமிஷன் வந்து நாங்கள் ரெண்டு பர்சன்ட்டு ஒரு லட்ச ரூபானா அதில் ரெண்டு பர்சன்ட் நாங்கள் வாங்கிறோம் கமிஷனு